ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க

இது லன்ச்சு டைமில் வந்துவிட்டீங்க அதான் நான் இப்போ சாப்பிட போயிட்டேன் ம் சரி சரி ஆ இது என்ன நீங்கள் ஏற்கனவே இதில் மெம்பராக இருக்கீங்களா இல்லை புதுசாக வர்றீங்களா புதுசாக வந்துருக்கீங்களா சரி அதில் அங்கே நோட் இருக்கும் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய நேமு அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் எழுதி வைச்சிருங்க ஆ என்ட்ரி புக்கில் எழுதி வைச்சிருங்க ஆமாம் ஆமாம் ஆ அந்த நோட்டில் எழுதி வைச்சிருங்க உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு சொன்னீங்க ஸ்டோரி புக்ஸ் வந்து ஆ தமிழா இல்லை இங்கிலீஷ் மீடியமா இங்கிலீஷ்லேயா இந்த ரேக்கில் வந்து பி டூ பாருங்கள் அதில் இருக்கும் ஓகேங்க அது வந்து இப்போ இந்த சி த்ரீன்னு இருக்கும் பாருங்கள் அந்த ரேக்கில் இருக்கும் ம் அதில் பாருங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அது வந்து ஒரு த்ரீ டேஸுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும் மாதிரி இருக்கும் இல்லை அப்படிலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கை எடுத்துட்டு போகும்போது சைன் பண்ணிவிட்டுதான் புக் எடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு

அதான் நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு ஒரு வாரமாக இருந்தாலும் எத்தினி நாளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து புக்கில் வந்து சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இத்தனை டேஸுக்குள்ள நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி வாங்கிட்டு போகணும் அதே மாதிரி நீங்கள் திரும்ப அதே டேவில் எடுத்தாந்து நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடணும்

சரி ஓகே ஆ ஓகே தேங்க்யூ